தமிழ்நாட்டில் இப்போ போதுமான மருத்துவமனைகள் நிறைய இருக்குது அதில் நல்ல மருத்துவர்களும் இருக்குறாங்க இப்போ நீட் பரீட்சைலாம் எழுதிட்டு அதை கிளியர் பண்ணிட்டு நல்லபடியாக நல்லா படிச்ச மருத்துவர்கள் நிறையா பேர் நம்ம மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க அங்கே சுகாதார பணியாளர்களும் நமக்கு வேலை செஞ்சிகிட்டுதான் இருக்குறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம கிளீன்லீனர்ச பொறுத்தவரைக்கும் இப்போ மருத்துவமனைக்குள்ளே நமக்கு சுத்தமாக இருக்குது சுகாதாரமாக இருக்குது மருத்துவர்கள் நமக்கு கிடைக்குறாங்க நம்ம அப்பாயின்மெண்ட் ஒன்று வாங்கிக்கிட்டு நம்ம போகிறோம் வந்து அதுக்கு வந்து அதுக்கு உண்டான ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்கெலாம் போனோம் அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்குது நமக்கு அவ்வளவு சுத்தமாக இல்லைங்குறது ஒரு காரணமாக சொல்லப்படுது அங்கே வந்து ஏன் மக்கள் போறதில்லை அப்படிங்குறத்துக்கு ரெண்டாவது ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே சுத்தம் கம்மியாக இருந்தாலும் அவங்க ஃபிரீயாக ஒரு டிரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படிங்குற காரணத்துக்காக அங்கே போகிறாங்க இதே ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவுங்க சுத்தமாக இருக்கணும் எனக்கு வந்து நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதில்லை அவங்க ஃபீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்குறதுனால தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வேண்டியமான டிரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ மருத்துவர்களை பொறுத்தவரைக்கும் டிரீட்மெண்ட் ஒன்றுதான் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் அதே டிரீட்மெண்ட் தான் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரே டிரீட்மெண்ட் தான் நீங்கள் எந்த மாதிரியான டிரீட்மெண்ட் எடுத்துக்க விரும்புகிறிங்க நான் வந்து நார்மலாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லை நான் சொஃபிஸ்டிகேட்டடாதான் இருப்பேன் எனக்கு வந்து கொஞ்சம் ரூம் வந்து நீட்டாக இருக்கணும் தனியாக எனக்கு ரூம் வேணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்திங்க எனக்கு தனியாக வேலை வேலைக்கு வந்து எனக்கு உணவு கொடுக்கபடணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போகலாம் இது வந்து மருத்துவமனைகளை பொறுத்தவரைக்கும் இதுதான் நிலை தனியார் மருத்துவமனையில் கட்டணம் கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்குது இதே வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம் அப்படி நிறைய இருக்குது இல்லைங்களா அது வந்து ரெண்டு இடத்துலியும் இருக்குதா அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் நீங்கள் ஜென்ரல் இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து கேஸ்லெஸ் இன்சூரன்ஸ் எதாவது நீங்கள் அப்ளை பண்ணிருந்திங்க போட்டுருந்திங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கிளைம் பண்ணி வாங்கி தர்றாங்க இதே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேலான்னு பார்த்திங்கன்னா அவங்களே ஃபிரீயாகவே செய்கிறதுனால நீங்கள் சீஃப் மினிஸ்டரோட அந்த ஹெல்த் ஸ்கீம்ல எதாவது ஒன்ற நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பொதுவாகவே மெண்ட்டல் ஹெல்த்துக்கான ஹெல்ப்லைன்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லைங்குறது என்னோட கருத்துதான் ஏ அப்படின்னா நாம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மெண்ட்டல் ஹெல்த்துக்கு மோஸ்ட்லி கொடுக்குறது இல்லை நிறைய சைக்காட்டிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தனியாக ஒரு கிளினிக் வச்சு அதை நடத்திட்டு வர்றாங்களா அப்படின்னா ரொம்ப கம்மியான பேர் மட்டுந்தான் இந்த மாதிரி கிளினிக் வச்சு நடத்திட்டு வர்றாங்க நாம வந்து எதாவது ஒரு மல்ட்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு டாக்டரை நம்ம பார்க்கலாமே ஒழிஞ்சு தனியாக ஒரு கிளினிக் வச்சு அதில் வந்து நல்லா பண்ணுறாங்க விலையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்காங்க இப்போ சைக்காட்டிஸ்ட்லே வந்து தனியாக ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திகிட்டு வர்றவங்க ஃபீஸ் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க அது மட்டும் நாம நம்ம வந்து எதாவது சேன்ஞ் பண்ணணும் கண்டிப்பாக